நான் என் கையால் செஞ்ச கலைப்பொருள் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்டுக்கு அப்புறோம் அப்பாகிட்ட அந்தமாதிரி கொடுத்துருக்கேன் எனக்கு யாரும் கொடுத்ததில்ல நான் நிறைய பேர்க்கு கொடுத்துருக்கேன் விநாயகர் சில அந்தமாதிரி பொம்மை சின்ன சின்ன விளாட்டு பொருள் அந்த மாதிரில்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன்